வணக்கங்க இது ரிஷி ஸ்கேன் சென்ட்ரு நீங்கள் யார் பேசுகிறீங்க ஆ ஆமாங்க ஆமாங்க ரிஷி ஸ்கேன் சென்டருங்க என்ன என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்கள் ஆ அதாது வந்து ஏதாவது கீழே விழுந்து கிழுந்து அடிப்பட்டிருக்குங்களா நீங்கள் என்ன வேலை பாத்துகிட்ருக்கிறீங்க நெசவு வேலை பாக்குறீங்க சரிங்க இப்போது வந்து உங்களுக்கு வந்து சரிங்க இப்போது வந்து உங்களுக்கு கையில் வந்து வீக்கமில்லை ஆனால் வலி இருக்குது இல்லைங்களா ஆ சரிங்க அப்போது வந்து உள்ள ஜவ்வில் அடிப்பட்ருக்கலாம் இல்லைனா எலும்புக்கு கீழே எதாவது அடிப்பட்ருக்கலாம் இல்லை நரம்பு பிரச்சனையாக கூட இருக்கலாம் நீங்கள் வந்து ஸ்கேன் சென்டருக்கு வந்தீங்கனா நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் ரிப்போர்ட் தர்றோம் நீங்கள் அந்த டாக்ட்ரை பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸ்கேனுக்கு வந்து நீங்கள் ஆயரரூவா ஆகுங்க ஆயரரூவாலருந்து ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவோம்ங்க நீங்கள் வந்தீங்கன்னா அது என்ன ப்ராப்ளமோ அதுக்கு தகுந்த மாதிரி பில்லு வரும்ங்க சரிங்களா சரிங்க நீங்கள் டாக்டரு பேர் தாமோதரன்ங்க

ஓகேங்க நீங்கள் காலையில் பத்து மணிக்கு வந்துடுங்க சரிங்களா காலையில் பத்து மணிக்கு வந்தீங்கன்னா ஆ டோக்கன் உங்களுக்கு டோக்கன் போட்டு வச்சுருக்கோம் உங்கள் பேர் என்னன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் டோக்கன் போட்டு வச்சிடுறோங்க பிரச்சனைங்களா சரி டோக்கன் போட்டுக்கிறேன் நாளைக்கு காலையில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா

ஸ்கேன் பார்த்தாதான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த டாக்டர் கிட்டே உங்களுக்கு அனுப்புவோம் நீங்கள் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் சரிங்களா இங்கே வந்து நாங்கள் ஸ்கேன் மட்டுந்தான் பண்ணுவோம் உங்களுக்கு சரிங்களா பண்ணி என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நான் வந்து உங்களுக்கு அது சொல்லிடுவோம் நீங்கள் அதுக்கு தகுந்த டாக்ட்ரை வந்து நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம் நீங்கள் அங்கே போய் நீங்கள் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் ஆ சரி வணக்கங்க ம் சரி